இந்தியப் போக்குவரத்து அமைப்பு அமைப்பின் நிலை என் கருத்து என்னவென்றால் இப்போது மிகவும் முன்னேறியுள்ளது சமீபத்தில் நான் சென்னைக்கு சென்றிருந்தேன் எனக்கு மெட்ரோ டிரெயினில் போக பயணிக்க வேண்டும் என்று மிகவும் ஆசையாக உள் இருந்த நிலையில் நான் சென்றிருந்தேன் அதாவது வெளிநாடுகளுக்கு சமமாக அந்த மெட்ரோ டிரெயின் சேவை இருந்தது அதாவது அங்கு வசிக்கும் சென்னை வாசிகளுக்கு இது ஒரு வரம் என்றே சொல்ல வேண்டும் அவ்வளவு சுத்தமாக மெட்ரோ டிரெயின்கள் அவ்வளவு நூதனமாக செயல்பட்டதை கண்டு நான் வியந்தேன் எல்லா ஊர்லையும் அந்த வசதி இல்லாங்காட்டியும் சென்னையில் அதாவது சென்னை போன்ற இடங்களில் இருப்பது மிகவும் பாராட்டத்தக்கது அது இயங்கும் விதம் தூய்மையின் விதம் அனைத்துமே அனைத்தும் கண்டு வியந்தேன் மெட்ரோ டிரெயினில் பயணத்தில் ம பயணித்ததில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது இப்படிப்பட்ட சேவைகள் அனைத்து இடங்களிலும் இருக்க வேண்டும் அனைத்து பயணிகளும் அதாவது வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலைக்கு போக வந்துட்டு அரசினால் செய்யக்கூடிய பெரும் உதவி வந்துட்டு போக்குவரத்து அதை வந்துட்டு மிகவும் எளிமையாக எட்டும் அளவுக்கு அந்த மெட்ரோ டிரெயின் இருந்ததை கண்டு எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருந்தது அதேபோல் அனைத்து ஊர்களிலும் அனைத்து வேலைக்கு செல்லும் கல்லூரிகளுக்கு செல்லும் அனைவருக்கும் உபயோகப்படுத்தும் படி போக்குவரத்து இருக்க வேண்டும் முந்தைய போக்குவரத்தின் அமைப்புக்கும் இப்போ இருக்கும் போக்குவரத்துக்கும் அதிக முன்னேற்றம் இருக்கிறது அதிக முன்னேற்றம் இருப்பதை நம் அனைவரும் காணலாம் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்